காட்டுக்குல்லாம் அப்புறம் நடந்து போவோம் அங்கே போனா காலையில போய் பால் பேசிவிட்டு வருவோம் பாலை பேசிவிட்டு வந்து சமையல் செஞ்சுவிட்டு திரும்பி காட்டுக்கு போவோம் போய் ஆடு மாடு எல்லாம் பார்த்துக்குவோம் காட்டில் வெள்ளாமை இருந்தா அது தட்டு அறுக்கறது புல்லு பிடுங்குறது கள்ளை காடு களை வெட்டுறது அந்த வேலை எல்லாம் பண்ணுவோம் சாய்ந்தரம் தண்டி இருந்துவிட்டு அப்புறம் ஏழு மணி ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்புறம் வந்து இங்கே சாப்பாடு செஞ்சு எல்லாம் பண்ணுவோம் காட்டுக்குல்லாம் அப்புறம் போய்க்கிட்டு தான் இருப்போம் நல்லா களை வெட்டுறதா புல்லு பிடுங்குறதா எல்லா வேலையும் பண்ணுவோம் ஆடு மாடு எல்லாம் மேய்ப்போம் அது எல்லாம் மேய்ச்சா வருமானம் இருக்குதுன்னு எல்லாம் பண்ணுவோம் அப்புறம் இப்போ எல்லாம் இப்போ முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்புறம் அப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சாலும் பால் கறந்து ஊற்றுனா ஏதோ அதுக்கு பாதி போனாலும் நம்மளுக்கு பாதி வரும் ஆட்டுக்குட்டி மேய்ச்சா விலை விக்கும் நல்லா அதெல்லாம் மேய்ச்சு விற்றுக்கிட்டு இருப்போம் அதல்லாம் பரவாயில்லை காடு கரைகள் எல்லாம் போகறது பரவாயில்லை